நான் எனது சமூகத்திற்கு வெளியே செல்லும் போது நிறைய பாகுபாடு பாரபட்சங்களை அனுபவித்திருக்கிறேன் அது என்ன கேட்டீங்கன்னால் நான் இங்கிருந்து நம்ம ஊரிலேருந்து வெளியே போகும்போது அதர்ஸ் ஸ்டேட் போகும்போது மொழி பிரச்சனைகள் நிறைய சந்தித்திருக்கிறேன் அங்கே போய் ஏதாவது பொருள் வாங்கும் போதோ இல்லை வேற ஏதாவது கேட்கும் போதோ நம்ம வந்து அது என்னனு தெரியாமல் அவங்கள்ட்ட வந்து நல்லா பாகுபாடு நம்மளை வந்து கு பார்க்க பார்க்க முடியுது பாரபட்சமாவும் நம்மளை பார்க்குறாங்க இதை வந்து நான் நிறையா அனுபவித்திருக்கேன்